எங்கள் கிராமத்தில் இரண்டு வருடத்திற்கு முன்பு தண்ணி பற்றாக்குறை இருந்தது மழை பெய்யவே இல்லை வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்தது இதனால் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுகிட்டு இருந்தாங்க தண்ணி குளிக்கிறதுக்கு கூட இல்லாமல் இருந்தது கிணறு குட்டை ஓடை ஆறு எதிலையுமே இந்தமாதிரி தண்ணியே இல்லை அதனால கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எந்தெந்த வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை எல்லாம் செய்ய முடியாம போச்சு அப்புறம் இரண்டு வருடத்திற்கு அப்புறம் தண்ணி மழை வந்து அளவுக்கு அதிகமாவே பெய்ந்து தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் போய்டுச்சு